ஆ யெஸ் கம் இன் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே

ஆ வெரி குட் வெரி குட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிர்க்காப்பில சரி சார் ஓகே ஓகே சார் என்ன க்ரூப் சார் எக்ஸெப்ட் எக்ஸெப் பண்ணுறீங்க ஓ பையாலஜி வித் மேக்ஸ் ஓகே சார் அவங்க மார்க்குக்கு வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட சீட் இருக்கு இப்போ அட்மிஷன் போய்ட்டுருக்கு சார் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் சார் இல்லை சார் இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்ட வந்து டுவெல்த்தில் தான் பண்ணுவோம் ஏன்னா மார்க்கு ஃபஸ்ட்டு நீடு இல்லைங்ளா அதனால் லவென்த்து டுவெலத்துக்கு வந்து மார்க்கை முடிச்சிட்டு வேணா அவங்களுக்கு நீட் கா கோச்சிங் வேணும் அப்படின்னா நாங்கள் அதை அதுக்கு தனியாக ஒரு சார் வந்து எடுத்துட்ருக்காங்க நீங்கள் வேணா ஒரு ஒரு ஹல்ஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ட் அனுப்பி ட்ரெய்ன் அட்டன் பண்ணி வச்சிக்கிலாம் அப்புறம் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் இப்போ லவென்த்துக் மட்டும் நீங்கள் எய்ட்டி தெளசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஹாஸ்ட்டல்ன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ்ஸிபிலாக இருக்கும் சார் ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்து செவன் தேட்டிலேந்து ஈவினிங் செவன் தேட்ர்டி வரையும் வந்து ஸ்பெஷல் க்ளாஸ்லாம் நடத்துவோம் ஹாஸ்ட்டலாக இருந்தா ஓகே இல்லனா நீங்கள் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஏன்னா செவன் தேர்டிக் கொண்டாந்து விடணும் திரும்ப நீங்கள் செவன் தேர்டிக்கு வந்து அழச்சிக்கணும் ஸோ நீங்கள் ஹாஸ்ட்டல் வந்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லனா நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் சார் எடுத்துக்கணும் ஆ ட்ரான்ஸ்போர்ட் அவைலபில்லாக இருக்கு சார் நீங்கள் எங்களுக்கு இப்போ பார்த்திங்கனா ஒரு செவன் கிலோமீட்டர் எய்ட்டி கிலோமீட்டர் வரை எய்ட் கிலோமீட்டர் வரையும் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபில்லாக இருக்கு ம் லவென்த்து டுவெலத்து அதுக்கப்புறோம் நாங்கள் எடுக்குறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் க்ளாஸ் பார்திக்குங்கிறதுனால ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் வரையும் தான் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவைலபில்லா வச்சிருக்கோம் ஆமாம் சார் நீங்கள் ஹாஸ்ட்டலுக்கு தனியாக டொண்ட்டி தெளசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சார் அட்மிஷன் போடுகிறதா இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகே ஓகே சார் நாங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு அட்மிஷன் ஓகே அப்படின்னா நாங்கள் நீங்கள் ஆன்லைனில் எடுத்த ஷீட்டை வச்சி நாங்கள் அட்மிஷன் வந்து ஃபஸ்ட்டு நாங்க ஃபில் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்ஜினல் இருந்தால் நீங்கள் சம்மிட் பண்ணால் போதும் சார் ம் ஓகே சார் யாரான ஒருத்தவங்க வந்தால் போதும் சார் ம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ